இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாழு ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினைஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு